ஹலோ சொல்லுங்கள் யார் நீங்கள் என்ன ரெஸ்டாரன்ட்டுண்ணா ம் சொல்லுங்கண்ணா ஓகேங்கண்ணா உங்களுக்கு கை குத்தல் அரிசி பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றைம்பதுருவா வருதுங்க வள்ளி அரிசி பாத்தீங்கன்னா கிலோ எரநூற்றைம்பதுருவா வருதுங்க எப்படி வேணுனாலும் வாங்கிக்கலாம்ண்ணா அது மில்லு தான்ங்க நீங்கள் எப்படி கேட்டாலும் ஓகே ரீட்டெயிலுனாலும் ஓகே ஹோல்சேலுனாலும் ஓகே ஆனால் ரேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும்ண்ணா அரிசி சுத்தமாக இருக்கும்ங்கண்ணா நம்ம டைரெக்ட்டா பார்த்து கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொடுப்போம் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைண்ணா நம்மகிட்ட நிறையா ரெஸ்டாரன்ட்டுலேருந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க சுற்றி இருக்கிற எல்லா ரெஸ்டாரன்ட்டுலையும் நாங்கள் தான் டெலிவரி போய்ட்டு இருக்கோம் அரிசி அண்ணா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அரிசி தேவைப்படுதுங்களாண்ணா பண்ணிக்கலாம்ண்ணா இதான் ரேட்டு டிஃப்ரெண்ட் மாறும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிடுவோம் முன்னாடியே மொத்தமாக வாங்குனீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம்ண்ணா ஓகேண்ணா வாங்கண்ணா நீங்கள் நேரில் வாங்க அரிசியை பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் என்ன அரிசி எல்லாம் வேணுமோ அதை சொன்னீங்கன்னா வாங்கிக்கலாம் டோர் டெலிவரி பண்ணிக்கலாம்ண்ணா நம்மளுட்ட வண்டி இருக்குது மொத்தமாக வாங்குனீங்கன்னா உங்களுக்குத் தனியாக லோடை இறக்கிட்லாண்ணா ஓகேங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தெரியும்ங்க நேரில் எப்போ வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ரெடியாக இருப்பேன்ங்க ஆ காலையில் ஒம்போது மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும்ங்க ஓகேங்கண்ணா ஒரு ஆறு மணிக்குள்ளே வாங்க நான் அப்போ தான் கடையில் இருப்பேன் ஆறு மணிக்கு மேலேன்னா அப்போ நான் கிளம்பிருவேன் சரிங்கண்ணா நம்ம மில் இது கடை எங்கே எந்த ஏரியாவில் இருக்குதுண்ணா கோபி மெயின் ரோட்டுலேங்களா ஆ ஓகேங்கண்ணா நேரில் வாங்க ம் சரிண்ணா